தமிழ்நாட்டில் வந்து அடையாளமாக நிறையா இடங்கள் இருக்குது சென்னையில் அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய எலும்புகள் நிறையா வந்து வெச்சுருப்பாங்க அதேபோல் தஞ்சை பெரிய கோயில் வந்து நிறைய ஓவியல்லாம் சுவுத்துல வந்து வரைஞ்சி வெச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு வந்து மிகவும் அந்த ஓவியம் வந்து மிகவும் அழகாக இருக்கும் அதல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த காலத்தில் வந்து இப்படிலாம் சிற்பிகள் இருந்திருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரிய வருது நானும் வந்து குற்றாலத்துக்கு போனோம் குற்றாத்தில் வந்து அருங்காட்சியகல்லாம் செம்மையா இருக்கும் அதேபோல் ஊட்டியில் வந்து நிறைய வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது வேளாங்கண்ணியில் வந்து ஏசு கிறிஸ்டினை பற்றி மிகவும் வந்து சிறப்பாக வந்து கோயில் இருக்குது வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பாண்டவர்கள் இப்படியெல்லா வாழ்ந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சாங்க பாண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அந்த காலத்தில் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பாண்டவர்கள் வாழ்க்கையை பற்றி நம்பளுக்கு வந்து தெரிய வருது தமிழ்நாட்டில் வந்து நிறைய தஞ்சை பூங்கா செம்மொழி பூங்கா தஞ்சையில் வந்து சிற்பிகள் வந்து வடிவமைத்த ஓவியங்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் இந்த இடத்துலலாம் பார்க்குறதுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்தா நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து இப்படியெல்லா இருந்துருக்கிறாங்கன்றது வந்து நமக்கு தெரிய வரும் அதேபோல் தஞ்சை பெரிய கோயில் வந்து சிற்பிகள் வந்து இந்த மாதிரி நிறைய சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த ஓவியத்தலாம் நம்ம பார்க்கும்போது